சார் நாங்கள் வந்து ஒரு ஸ்குரு ட்டிரைவர் வாங்கிஇருக்குறங்க எங்களுக்கு வந்து அது வாங்கமுடியிதோ பரவா இல்லைங்க எங்களுக்கு வந்து இந்த நெசவு தொழில் செய்யறக்கு இது வந்து கண்டிப்பாக தேவைபடுதுங்க ஒரு போல்ட்டுக்கு வந்து நட்டுப்போட்டு முறுக்கி இது பண்ணும் போது இது இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க இது இல்லையினாலும் கொஞ்சம் பிரச்சனைதான்னு ஒவ்வொருவீட்டுக்காக தேடிகிட்டு போகணுங்க அந்த ஸ்பேனர் கொடுங்க இந்த நெம்பர் கொடுங்க ஆ பன்னெண்டு கொடுங்க பதுனொன்று கொடுங்க பத்து கொடுங்கன்னு இது இருக்கும்படி பரவா இல்லைங்க